ட்ராயிங் வந்துட்டு நம்மளுக்கு பர்ஸ்னலாவே ஒரு நம்மளுக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒன்று ட்ராயிங் இல்லாமல் எதுவுமே இல்லை ஏன்னா ரொம்ப வந்துட்டு ட்ராயிங் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும் அது எனக்கு பிடித்த கருத்து என்னென்னு கேட்டாங்கன்னா ஓவியம்னாலே எல்லோத்துக்குமே பிடிக்கும் கருத்து என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இப்போ நம்ம ஒரு ரிலாக்ஸு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் ஒரு ஏதாச்சும் ஒரு மன நிம்மதி இல்லை அப்படின்னா ஒரு நேச்சுரலான ஒரு பிக்சர் இல்லை ஒரு ட்ராயிங் ஏதாச்சும் நம்ம பாத்தோம்னா ஒரு மாதிரி மைண்ட் அப்டியே நம்மளுக்கு ரிலாக்சேஷனாக இருக்கும் பார்க்கவே க்யூட்டாக அழகா இருக்கும் நம்மளுக்கு ஒருமாதிரி அந்த அந்த ட்ராயிங்கை பார்த்தாலே நம்மளுக்கு வந்துவிட்டு அப்டியே அந்த ட்ராயிங்குக்குள்ள நம்ம போய்டுவோம் ஸோ நல்லா இருக்கும் அதான் எனக்கு பிடித்த கருத்து ஓவியம்னாலே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ ரொம்ப பிடிக்கும் ஏன் ஏன் சொன்னால் நம்ம அதுக்கு நிறைய ரீசனிருக்கு ஓவியமுக்கு அதோடய கருத்து ஏன் பிடிச்சோம் பிடிச்சிச்சி அப்படின்னா ட்ராயிங் அதான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் ஒரு பிக்சர் வந்துட்டு தௌசண்ட் வேர்ட்ஸுக்கு சமம் தௌசண்ட் வேர்ட்ஸுக்கு சமம் அப்படின்னோம்னா நம்ம வந்துட்டு ஒரு அவ்வளோது எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு பிக்ச்சர் பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு பல விதத்தில் தோணும் இப்போது

இப்போ வந்துட்டு ஓவியம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஒரு வீடு கட்டணுன்னாலுமே கூட நம்ம ப்ளூ ப்ரிண்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஹவுஸை வந்துட்டு இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இப்படி இருக்கணும் ப்ளான் பண்ணால் தான் இப்போ ஏதாச்சும் பண்ணுறோம் இப்படி இப்படி இது இந்தமாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும் அப்பிடின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இப்போ ஏதாச்சும் நம்ம பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ட்ராயிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக இருக்குது நம்ம ப்ளூ ப்ரிண்ட்டு மாதிரி அதை தான் நம்ம வரைஞ்சு ப்ளூ ப்ரிண்ட்டு எடுக்கிறோம் ஸோ ஓவியம் பற்றி எனக்கு பிடித்த கருத்தாக அதுன்னு தான் நான் சொல்வேன் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இப்போ உள்ள இதில் ட்ராயிங் மேலே நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதுதான் என்னோட என்னோடய கருத்து ட்ராயிங்